ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் தேவைப்படும் அதிகமான பொருள் என்னென்னு சொன்னால் அதிகமான விஷயம் என்னதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் விவசாயம் அதுவும் நெல் நெல் வந்து பயிரிடும்போது அதுக்கு வந்து முதல்ல வந்து கொஞ்சம் இடத்தில் வந்து நெல்லை தெளிப்பாங்க விதைய தெளிப்பாங்க அதுக்கு தண்ணி வேணும் நாள் முழுக்க தண்ணி அது தண்ணி ஃபுல்லாக கட்டி போட்டு தான் அதில் ட்ராக்டர் போட்டு உழுது அதை சுத்தப்படுத்தி அதில் வித தெளித்து அதை ரெடி பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த எப்பவுமே அதுக்கு தண்ணி வேணும் அதை வந்து ஒரு மூணு மூன்றரை நாலு மாதத்துக்கிட்ட ஆகும் அந்த வித தெளித்து அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த பாத்திக்கட்டி வச்சிருப்பாங்கள அந்த இடம் அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சு நடுவாங்க அந்த நடுறதுக்கு நடுறதுக்கு முன்னாடி உழவு பண்ணி அதை ரெடி பண்ணுவாங்க அந்த இடத்த அதுக்கும் தண்ணி மொத்தத்தில் விவசாயத்துக்கு தான் அதிகமாக ஒரு நாளைக்கு தேவைப்பட்ற தண்ணி ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது விவசாயம் அதுவும் நெல்லுக்கு தான் நெல் தண் நெல்லுக்கு தான் அதிகமாக வேணும் நெல் விளச்சலுக்கு தண்ணி தேவைப்படும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா மற்ற கடலை அதுக்கெல்லாம் கூட தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது எனக் எனக்கு தெரிய அப்புறம் வந்து இந்த ஆடு மாடு அத் அதுக்கூட விவசாயத்தில் தான் வரும் ஆடு மாடு வச்சிருக்காங்கள அது இப்போ மாடு வச்சிருக்கவங்களுக்கு வந்து காலையில் மதியானம் நைட் சாயந்தரம் சாயந்தரம் ஒரு ஏழு மணி அது நைட்டுன்னு சொல்லலாம் சாயந்தரன்னும் சொல்லலாம் அந்த இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் காலையில் அதுக்கு தண்ணி வைப்பாங்க அடுத்தது மதியானம் குடிக்க தண்ணி வைப்பாங்க அடுத்தது வந்து நைட்டு தண்ணி வைப்பாங்க அது புண்ணாக்கு அது இதெல்லாம் கலந்து தண்ணி வைக்கும்போது அதுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போது கழனி அந்த இது தண்ணி ஓடும்ல ஓடைங்க அந்த நெல் பாய்ச்சிற தண்ணி அந்த மாதிரி இருந்து ஆறுங்கள்ல கொஞ்சம் கம்மியாக தண்ணி இருந்துச்சுன்னால் அதில் வந்து மாடுங்கள்லாம் தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு வரும் அப்படி இல்லாதப்போ நம்ம தண்ணி மொத்தத்திலே இது தண்ணி தேவைப்பட்றது வந்து மாடுகளுக்கு அதே மாதிரி ஆடுகளுக்கு ஆடுகள் மா மாடுகளை வந்து திருப்பி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி மூணு நாளைக்கு ஒருக்கா அல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் இப்படி குளிப்பாட்டுவாங்க வெயில் நேரத்தில் டெய்லி கூட தண்ணி ஊத்தியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி தண்ணி மேலே ஊற்றி இருக்கும்போது பால் பால் கறக்கிற பசுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல ரொம்ப தண்ணி ஊற்றுனா வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மா குட்டி மாடுகளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய மாடை சின இல்லாமல் அப்படி சும்மா இருக்கிற மாடுகளை டெய்லி ஊற்றுவாங்க என்னென்னா ரொம்ப வெயில் நேரமாக இருந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இதே இது மழை நேரத்துக்கு வந்து அவ்வளோவா தண்ணி தேவைப்படாது மாடுகளுக்கு அது ஒன்று இருக்குது அடுத்து வந்து நம்ம வீடுகளுக்கு வீடுகளை பற்றி யோசிக்கும்போது வீடுகள்ல வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக தேவைப்பட்றது நம்ம துணி துவைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் நம்ம துணி அலசுகிறது அலசணும் அப்புறம் ஊற வைக்கணும் அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பக்கெட்டு அதுக்கு ஃபுல்லாக தண்ணி வேணும் அதில் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணால் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படும் தண்ணி அடுத்தது பாத்திரம் கழுவுறது பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சு பின்னாடி வச்சு கழுவுனோன்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆகும் நம்ம வீட்டில உள்ள வச்சு இந்து பைப்பு வச்சிருப்போம்ல பைப்பு வச்சு சிங்க்ல வச்சு கழுவும்போது தண்ணியும் அந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ண முடியாது அது கொஞ்சம் நம்ம ஒப்பன் பண்ணி உட்டுட்டு கழுவிட்ருக்கும்போது இது கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு தண்ணி வரும் தேவைப்படும் அப்புறம் வந்து நம்ம இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம்ல பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் அதுக்கெலாம் தண்ணி நிறையவே தேவைப்படும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த வெயில் நேரம்னால் ரெண்டு தடவை அல்ல ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நம்ம வெளிய போனால் கொண்டா அது ஒரு நாள் ஊற்ற மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து முக்கியமான ஒரு தேவைன்னு சொல்லி தண்ணின்னு சொல்லி வரும்போது விவசாயத்துக்கு தான் தண்ணி அதிகமாக தேவைப்பட்றது அப்புறம் இன்னும் தண்ணி எது நம்ம வீடெலாம் கழுவோம்ல துடைக்கிறது கழுவுறது அதுக்கெல்லாம் நிறைய தண்ணி தேவைப்படும் ரெண்டு பக்கெட்டு மூணு பக்கெட்டு தண்ணி தேவைப்படும் அப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு தண்ணி அதுவும் இப்போ வெயில் நேரமாக இருக்கிறதுனால வந்து தண்ணி ரொம்பவே தேவைப்படும் ஒரு ரெண்டு பக்கெட்டுலாம் பத்தாது ரெண்டு பக்கெட்டு குளிக்கிற இடத்துல மூணு நாலு பக்கெட் கூட குளிப்போம் நம்ம அப்போ தான் அந்த ஹீட்டு கொஞ்சம் குறையுன்றதுக்காக அப்புறம் வந்து இது எதாது ஃபங்க்ஷன் வச்சால் கல்யாண மண்டபங்கள்லேலாம் தண்ணி அளவுக்கு அதிகமாக தான் தேவைப்படும் என்னென்னா அவங்க கையை கழுவிட்டு அப்படியே போயிடுவாங்க தேவையே இல்லாமல் கூட அந்த தண்ணி அது பாட்டுக்கு போயிட்ருக்கும் அந்த இந்த சாயப்பட்டறைகள்லாம் இருக்குதுல அங்கெலாம் அந்த தண்ணி அவங்களுக்கும் நெறைய தேவப்படும் தண்ணி தேவைப்பட்றது எந்த ஒரு எது இருந்தாலுமே எந்த ஒரு ஒரு உது சுத்தமாக வைக்கணும் அப்படின்னாலே அந்த இடத்துக்கு தண்ணி கண்டிப்பாக தேவை தண்ணி இல்லாமல் ஒன்றுமே செய்யமுடியாது நம்ம சுவாசி நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாட்டுக்கே தண்ணி வேணும் நம்ம வந்து நம்மளை சுத்தமாக வச்சிக்கிறதுக்கும் தண்ணி தேவைப்படுது எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தியாவசியமானது நம்மளோடய தண்ணி இந்த தண்ணிக்கு தான் நம்ம பயங்கர பிரச்சனையில் இருக்கோம் இந்த இப்போது இங்கே தஞ்சாவூர்லேலாம் மழை இல்லை இந்த மழை இல்லாததனால தண்ணி வந்து இன்னும் இந்த மே ஏப்ரல் மேலேலாம் மலை இல்லாததனால தண்ணியெல்லாம் ரொம்ப கஸ்டன்னு நினைக்கிறேன் நிலத்தடி நீரே இருக்காது ஏற்கனவே இது கந்தக பூமி ஹீட்டு இப்பவே ஹீட் ஆரம்பிச்சிடுச்சு அதனால வந்து தண்ணி தான் ரொம்ப முக்கியம் இந்த தண்ணி வந்து முக்கியமாக வீடுகளுக்கும் வேணும் விவசாயத்துக்கும் வேணும் ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப முக்கியம்